ஹலோ நீங்கள் மீன் கடைக்காரருங்களா நாங்கள் அங்கே தான் மாமூலாக வந்து வாங்குவோம் மீன் எல்லாம் என்ன விலைக்குங்க விக்குது ஜிலேபி என்னா வில

இறால் என்ன வில நண்டு இருக்குதுங்களா ஆ அப்புறமேட்டு இன்னும் என்ன மீன் இறால் இருக்கா கெண்டை மீன் இருக்குதுங்களா ஆ பாறை மீன் இருக்குதுங்களா எவ்வளோ வில என்ன இவ்வளோ ரேட்டு சொல்லுறிங்களே ஆ அப்படிங்களா ம் சரி அதஅதுல ஒவ்வொரு கிலோ கொடுங்க கட் பண்ணும் நல்லா குழம்புக்கு மாதிரி கொஞ்சம் சைஸ் சின்னதாக போடுங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி

பொரிக்கிறது மாதிரி இருந்தா ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெருசாக போடுங்கள் அதெல்லாம் மசாலா தடவிக்கொடுத்தா என்ன வில சரி அதனால என்ன பரவால்லை நல்லா போட்டு நல்லா மாசாலா எல்லாம் நல்லா தடவிக்கொடுங்க ஆ எவ்வளோ நேரம் ஆகும் கட் பண்ணா பத்து நிமிஷத்துல பண்ணிருவிங்களா ஆ சரி அப்படிங்களா சரி எல்லாத்துலையும் எல்லாம் ஒவ்வொரு கிலோ போட்டு குழம்புக்கு தனியாக பாதி கவரில் போட்ருங்க பொரிக்கிறதுக்குன்னா தனியாக கவரில் போட்ருங்க ஆ அப்படிங்களா சரி சரி நான் வரேங்க